ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் ஆ சொல்லுங்கள் சரி என்ன ஃப்ரூட்ஸுன்னு சொல்லுங்கள் நாங்கள் தரோம் ஆ சரி ஆ சரி சொல்லுங்கள் என்னென்ன வேணும் ஆ ஓகே ஆ ஆ ஆ எல்லாமே இருக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்னு சொல்லுங்கள் ஆ சரி ஆப்பிள் ஆரஞ்ச் அந்த மாதிரி தானே ஆ சரி ஆ ஆ நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பிருங்க ஆ சரி ஆ சரி அதுக்கு தனி அமௌண்ட் வரும் ஆ இருக்கு இருக்கு அதுக்கு ஆனால் தனி அமௌண்ட் வரும் ஆ சரி அப்போ பேக் பண்ணியே தரோம் இல்லை நான் டெலிவர் பண்ணும் போது அமௌண்ட் வாங்கிக்கிறேன் ஆ நாங்க இல்லைல்ல அதெல்லாம் இல்லை நாங்களே வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துருவோம் ஆ எல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் லிஸ்ட்டு அனுப்பிருங்க

ஆ சரிங்க ஆ வெல்கம்